இப்போ இருக்க விவசாயிங்களுக்கு முக்கியமான பிரச்சனை பார்த்தா தண்ணி தான் பிரச்சனையாக இருக்கு ஏன்னா தண்ணி தேவையான அளவு கிடைக்கிறதில்ல அதுவும் இல்லாம வானிலையில் வந்து ரொம்ப பிரச்சனை இருக்கு காலமாற்றுதல் வந்து நிறையா பிரச்சனை தருது இந்த டைமில் இப்போ வந்து ஒரு பயிர் விடுணுன்னா அந்த பயிர் விட முடியாமல் போயிரும் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு இதுவும் இல்லாம விவசாயிகள் வந்து அவங்களோட நிலத்தில் வைக்கிற பயிருக்காக வாங்கின கடன்கள் அடைக்கவே அவங்க ரொம்ப கஷ்டப்பட்றாங்க இதுவும் ரொம்பவே மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு வழங்கா வருங்கால சந்ததியினருக்கு நான் என்ன சொல்ல வரன்னா விவசாயம் பண்ணனுன்னு நினைக்கிறவுங்க வந்து அவங்க தோட்டத்தில் வந்து அவங்களால முடிஞ்ச அளவுக்கு செடி கொடிகள் வந்து நட்டு அவங்க சூழல் வந்து இயற்கையோட ஒன்றி இணைந்த மாதிரி இருக்கணும் இப்போ வந்து இப்போ இந்த டைமில் இருக்க சூழ்நிலையை பார்க்தோன்னா ஃபுல்லுமே ஃபேக்ட்ரியாக இருக்கு கழிவுகள் தான் ஜாஸ்தி வருது கழிவுகள் ஜாஸ்தி வரனால நிலத்தில் வந்து நம்ம நிலத்தோட சக்தி ஆகட்டும் அதோட மினரல்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே கம்மியாயி விடுது ஃபுல்லாவுமே பாய்சன் ஆயிடுது இதனாலையும் நம்மளால் வந்து ஒழுக்கமாக விவசாயம் செய்ய முடியாம போயிருது அதுவும் இல்லாம விவசாயிகள் சில பேர் வந்து அதிக படியான ஈல்டு கிடைக்கிணும் நிறையா விளைச்சல் வரணுன்னு சொல்லிவிட்டு பெர்டிலைசர்ஸ் எல்லாமே ஆர்கானிக்காக இல்லாம பூச்சிக்கொல்லி மருந்து அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணுறனால பயிர்கள் வந்து ரொம்பவே சேதம் ஆகுது அதுவும் இல்லாம அந்த பயிர்கள்ல இருந்து வர உணவுப் பொருட்கள் வந்து மனிதர்கள் வந்து உட்கொள்ளும்போது ரொம்பவே உடம்புக்கு வந்து கெடுதலாக போகுது அதனால வருங்கால சங்கதியினர் வந்து அவங்க வைக்கிற செடி வந்து ஆடு மாடுகளில் இருந்து வரக் கழிவுகள் வீத்து பிண்ணாக்கு ஆகவோ எதாவது ஒன்று செஞ்சு அதை வந்து அவங்க வந்து செடிக்கு பயன்படுத்தி வந்தாங்கன்னா அது வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும் மழைக் காலங்களில் வந்து நம்ம மழைநீர் சேகரிக்காம இருக்கனால தான் சென்னை போன்ற இடங்கள்ல வந்து நமக்கு வந்து வெள்ளம் உண்டாகுது அந்த மாதிரி தடுக்கறக்காக நம்ம ஊர்லையே நம்ம வந்து என்ன பண்ணலானா வீட்டில் வர மழை தண்ணீர்களை வந்து குழாய்கள் மூலம் சேர்த்து வச்சி அதை வந்து நம்ம வந்து விவசாயிங்களுக்கு யூஸ் பண்ணோன்னா அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால மழை நீர் அதையும் சேர்த்து வைக்கிணுனும் அந்த மாதிரி சேர்த்து வைக்கிறனால நமக்கு வந்து நீர் பற்றாக்குறை ஏற்பட்றம்மோது நம்மளே நம்மளோட மழை நிலத்தடி நீர் ஆகட்டும் மழை நீர் ஆகட்டும் நம்ம சேர்த்து வைத்த நீரை வந்து நம்ம வந்து உபயோகப்படுத்திக்கலாம் இப்படி உபயோகப்படுத்துகிறனால நம்மளோட செடி கொடிகள் வந்து மேலும் செழிப்பாக இருக்கும் மழை நீர் இல்லாத அதாவது நீர் இல்லாதபோது மழைநீர் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஆர்கேனிக்காக செய்யணும் அதாவது உணவுப் பொருட்கள் எல்லாமே அதுவும் எதுவுமே சேர்க்காம ஆர்கேனிக்காக செய்யணும்